எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் பைக்கு தான் எல்லாமே என்னோடய ட்ரீம் பைக் என்னன்னா ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ தான் என்னோடய ட்ரீம் பைக்கே அந்த பைக்ல வந்து எனக்கு ஊர் ஃபுல்லா சுற்றி பார்க்கணும் எனக்கு ஒரு பெரிய டூர் ஒன்று போகணும் லடாக் டூர் இந்த மாதிரி பைக்ல போய்ட்டு போய்ட்டு அதை ஒரு இது பண்ணனுன்ட்டு எனக்கு ஒரு இது எய்ம் இருக்குது ஆனால் எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வச்சிருக்க பைக் என்னன்னா ஹீரோ ஹோண்டா வச்சிருக்கேன் அப்புறம் இப்போ எனக்கு பைக்னாலே ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஆர் ஒன் ஃபவ்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் ஏதாவது ஒன்று அடுத்தது வாங்களான்ட்டு இருக்கேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிட்டுருக்கேன் அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த பைக்கையும் வாங்கி என்னோடய எய்மயும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் முடித்து காட்டுவேன் அதை அந்த பைக்குதான் எல்லாமே பைக்குனாலே ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி சொல்கிறது அந்த எங்கேயாருந்தாலும் போகலாம் இல்லை ஏதாவது ஒன்னுனால் நம்ம நம்ம பைக்கு இருக்குதுன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தவன்கிட்டயும் கேட்க தேவை இல்லை நம்ம பாட்டுக்கு போகலாம் வரலாம் நமக்கு ஒரு பைக் இருந்தால்தான் நமக்கு நல்லது